ஓகே ஓகே ஓகே சரி ஓகே

ஓ ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்மக்கிட்ட நல்லாவே ஒர்க் பண்ற மேஸ்திரிலாம் இருக்காங்க நம்ப நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம் உங்களோட ரூம் எத்தனை சைஸ்ஸு உங்களோட ஆல்ரெடி நீங்கள் இருந்த ரூம் வந்து என்ன சைஸ்ஸு ஒரு டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டாது ச ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இருக்குமா

சிக்ஸ்த்து சிக்ஸ்த்து டென்னுங்களா சரி ஓகே அப்படின்னா இப்போ அதை விட கொஞ்சம் பெருசாக நீங்கள் ம் சின்னதாக இருக்கணும் ஓகே அதை வந்து நம்ம இப்போ நான் உங்களுக்கு ரேட்டு அந்த க் இதெல்லாம் என்ன ம் ஓகே நீங்கள் நாங்கள் வந்து நேரில் பார்த்தா தான் எங்களால் ஆகும்ன்னு அப்புடிலாம் சொல்ல முடியும் ஏன்னா அப்ராக்சிமேட்டாக சொல்ல முடியாது நீங்கள் அட்ரெஸ் எனக்கு செண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து டேரெக்டாக உங்களை வந்து விசிட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எவ்வளோ ஆகும் என்னென்னு சொல்லிடுறேன் என்னென்ன திங்க்ஸ் வாங்கணுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் ஆ வாட்ஸ்அப்பில அட்ரெஸ் அனுப்புங்கள் நீங்கள் சொல்லுறப்பவே நல்லபடியாக பண்ணிக் கொடுத்துட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே நீங்கள் நாங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு தான் வருவோம் ஸோ நீங்கள் அவைலபிளாக இருக்கீங்களாங்கறத மட்டும் எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க ஓகே ஓகே தேங்க் யூ